ரெஸ்ட்டாரெண்ட் எல்லா நல்லா நிறையா இருக்குது மால் எல்லா நிறையா இருக்குது போயிருக்கிறோம் நாங்கள் சென்னையில் சென்னைக்கு போகும்போது அங்கே ஸ்டார் பஸார்ல அப்புறோம் அப்படியே சுத்திகிட்டு அங்கே போய் சாப்பிட்ருக்குறோம் நிறையா மால்ஸ்ல கூப்பிட்டுரு போயிருக்கிறாங்க நல்லா சாப்ட்டு இருக்குறோம் ஹோட்டல்ல ரெஸ்ட்டாரெண்ட்ல வரும்போது எல்லா ரெஸ்ட்டாரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கோம் மால்ல ஷாப்பிங் மால்ல எல்லாம் போட்டிருந்தாங்க சாப்பிட்ருக்குறோம் அப்படியே பேங்ளூர்ல அங்கே எல்லாம் நிறையா மால் அது இது எல்லா இருக்குது போயிருக்கிறோம் கொஞ்சம் மால் எல்லாம் போய் சுத்திருக்கிறோம் கொஞ்சம் போல் போகணுந்தான் பசங்களாம் சொல்லிட்டுருக்குறாங்கள் கண்டிப்பாக போவோம் ஒரு நாளுக்கு நிறையா என்ஜாய் பண்ணிருக்கிறோம் போயிருக்கிறோம் அங்கே இங்கே சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு ஏசி மாலு கிளப்பு அது இது இருக்குது எல்லாமே இருக்குது அங்கேலாம் போகல நாங்கள் மால் எல்லாம் போயிருக்கிறோம் ஷாப்பிங் மால் மெட்ரோ பஸாருக்கு அப்புறம் பேங்ளூருல மெட்ரோ பஸார் இருக்குது அங்கே போயிருக்கோம் டிமாட் இருக்குது எல்லாம் இருக்குது நிறையா இருக்குது போயிருக்கிறோம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்துருக்கிறோம் இன்னும் பெரிய பெரிய மால் எல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் நிறையா மால் இருக்குது ஆனால் நாங்கள் போயிருக்கிறோம் கொஞ்ச மாலுக்கு போயிருக்கிறோம் கொஞ்சம் மாலுக்கு போல்